எனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க ரெண்டு பசங்கள் பெரிய பையன் பெயரு கிஷோர் சின்ன பையன் பெயரு வந்து சரண் ஒருத்தன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஒருத்தவன் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் எல்கேஜி படிக்கிறான் ரெண்ட் ரெண்டு பேரும் சரியான வால் பண்ணுவாங்க எதாவது வாங்கி கொடுத்தா எனக்கு அது வேணும் இது வேணும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தால் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும் அந்த ட்ரெஸ்ஸு வேணும் சின்ன பையன் எனக்கு பேண்ட்டு தான் வேணும்பான் பெரியவன் எனக்கும் பேண்ட்டு தான் வேணும்பான் சரியான வா அ அ அடம் பண்ணுவாங்க அப்புறம் வந்து தீபாவளிக்கு எனக்கு வெடி நிறையா வேணும் கம்பி மத்தாப்புலாம் நிறையா வேணும்பான் அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்தா எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும் அந்த ட்ரெஸ்ஸு வேணாம் எனக்கு சாப்பாடு வந்து இது தான் வேணும் அது வேணாம் ஸ் தயிர் சாதம் தான் வேணும் சர்க்கரை இது லெமன் சாதம் தான் வேணும்பான் பெரியவன் சின்னவன் எது செஞ்சு கொடுத்தாலும் அவன் சாப்புட்டுருவான் சின்னவனுக்கு இடையில உடம்பு சரி இல்லாமல் போயிட்டு ஆஸ்பத்திரிக்குலாம் தூக்கிட்டு அலைஞ்சோம் அதில் பெரியவன் கொஞ்சம் இதாகிட்டான் கவனிக்காமல் விட்டாச்சி அதனால் அவன் சரியாக சாப்பிட மாட்டான் தூங்க மாட்டான் நான் இருந்தால் தான் தூங்குவான் டெய்லியும் ஸ்கூல் விட்டு வந்த உடனே எதாவது செத்த நேரம் விளையாடுவான் எதுத்தாப்புல ஓடிக்கிட்டு இருப்பான் ஆடிக்கிட்டு இருப்பான் என்னா வருது எது வந்து எதுத்தாப்புல வண்டி வருதா என்ன வருது அதெல்லாம் பார்க்க மாட்டான் சின்னவனும் அப்படி தான் அவன் அண்ணனை பார்த்துட்டான்னா அங்கே இருந்து ஓடிருவான் கடைக்கு ஓ போகணும்னா கடைக்கு வந்துருவான் கடையில் வந்துக்கிட்டு எனக்கு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடு முட்டாய் தான் கேட்பான் சாக்லேட் தான் கேட்பான் சின்னவன் அப்புறம் வந்து அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்லம் இருக்கிறதுனால கண்டது கடயதையும் வாங்கிக் கொடுக்காம கிஷோருக்கு எது வாங்கி கொடுக்குறோமோ அதை வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வந்துருவேன் நான்

சின்னவனுக்கு பெரியவன் வந்து ஸ்கூலில் சாப்புட்டுருவான் எப்பயாச்சும் தான் மத்தியான சாப்பாடு செஞ்சு கொடுத்துவுட்றது லெமன் சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவன் சாப்புட்டுருவான் தக்காளி சாதம் இதெல்லாம் செஞ்சி கொடுத்தா சாப்பிடுவான் என்னைக்காச்சின்னா ஓவராக அடம் பண்ணும் எனக்கு வீட்டு சாப்பாடு தான் வேணும்னு அடம் பண்ணும் சொல்கிறதையே கேட்க மாட்டான் ஸ்கூலில் மிஸ்ஸு கிட்டலாம் நல்லா படிக்கிறானான்னு கேட்டால் நல்லா படிக்கிறான் ஆனால் ஹோம் ஒர்க்லாம் நல்லா எழுதிகிட்டு வந்துடுவான் அப்புறம் சென்னைக்கு போயிட்டு வந்தோம் சென்னைக்கு போயிட்டு வந்தோடனே அவங்க மாமாகிட்ட எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும் அது வேணும் எல்லாம் அவங்க மாமா தான் எடுத்து கொடுத்தாங்க சின்ன மாமா தான் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு கார் வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க அது எல்லாம் கேட்டாங்க எல்லாம் என் தம்பி தான் வாங்கி கொடுத்தான்